ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தி ஆறு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழ்நூத்தி பத்தொம்பது